ஹலோ ரஞ்சனா சப்ளேயரா கிளீனான வாட்டர் கிடைக்குமா உங்கள் கிட்டே தண்ணியே சுத்தமாக நல்லா இல்லை ஏதாவது அட்வான்ஸாக போட்டிருக்காங்களா ஆ வெஸ்டு ஸ்ட்ரீட் கும்பகோணம் குள்ளே எங்கே வரவே இல்லை நல்ல தண்ணியும் கிடைக்க மாட்டேது ரோடை போடுறேனு போட்டு ஒரு பைப் லைன் ஒன்று கூட இல்லை அதுதான் சரி ஓ அதுதான் சரி உங்கள் கிட்டே கேட்போமேனு கேட்டேன் சரிங்க